தமிழ்நாட்டில் வந்து சுகாதாரம் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் சுகாதார மையம் வந்து இருக்குது அது அரசாங்கம் வந்து இலவசமாக வழங்குது விரைவாக அணுகக் கூடியதாகவும் இருக்குது குறிப்பாக வந்து எல்லா மாவட்டத்துலேயுமே வந்து மருத்துவ கல்வி முகாம் மருத்துவமனை வந்து இருக்குது அப்புறம் குறிப்பாக இப்போ நடமாடும் மருத்துவமனை கூட தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுது வீட்டுக்கே வந்து அவங்க வந்து ரத்த அளவு சக்கரை ரத்த சக்கரை அளவு அழுத்தோம் ரத்த கொதிப்பு அளவு போன்றவற்றை வந்து அந்த மாரிதியான கணக்கீடுகள்லாம் எடுத்து ஆய்வு செஞ்சு மருந்து மாத்திரைகளை வீட்டுக்கே கொண்டு வந்து வழங்குறாங்க அந்த அளவுக்கு வந்து சுகாதாரம் வந்து மிக எளிமையாகவும் இலவசமாக அணுகக் கூடியதாகவும் மாற்றப்பட்டுள்ளது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் இதுக்கு ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் சுகாதாரம் மிகவும் மலிவானதாக அணுகக் கூடியதாகவும் மாற்றுக்கொள்